கடல் பகுதி அதிகம் போனால் பீச்சு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் நல்ல இயற்கை காற்று வரும் நல்லா ஆளுகள் இருப்பாங்க அவங்ககூட நல்லா கொஞ்சம் உதவி பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் கொ கடல் பக்கம் பீச்சு பக்கம் மலைகள் பக்கம் ஏறி மலையில் ஏறி வரது ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால் பல மலைகள் ஏறி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு டயம் பாஸ்ஸாக போய் போயிட்டு வரலாம் கோயில்களிலும் போனால் நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம் மனம் கூடத்தான் நிம்மதி அடையும் பல கோயில்களில் போகிறது நல்லது க கடல் பக்கம் போயிட்டு பீச்சு பக்கம் போயிட்டு சுற்றிட்டு வந்து ஜாலியாகவும் இருக்கும் மனதுக்கும் சந்தோஷமாக இருக்கும் மலைகளும் ஏறி ஏறி உடம்புக்கு டயர்டாகதான் பல விஷயங்கள் நல்லது வந்து சேரும் அதனால் கோயிலுக்கும் கீலுக்கும் போகிறது சில விஷயங்கள் நல்லது கோயிலுக்குப் போயிட்டு வந்தால் மனம் நிம்மதியாக இருக்கும் பல வாழ்க்கைகளுக்கும் அது நல்லா இருக்கும் அடைகிறீர்கள் கோயிலுக்குப் போயிட்டு வந்தால் மன கடலுக்கு பீச்சு பக்கம் நல்லது என்று